நாங்கள் எப்போதுமே எங்கள் ஊர்ல இருக்கிற சின்ன வாய்க்கால்ல தான் போய் நீச்சல்லாம் அடிப்போம் அங்கே தண்ணி தண்ணி இல்லாத சமயத்திலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெரிய வாய்க்கால் புளியம்பட்டின்னு ஒரு வாய்க்கால் இருக்கும் ஆறு ஓடும் அங்கே தான் போய் வந்து நாங்கள் நீச்சல் அடிப்போம் அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா என்னை வந்து எங்கள் தாத்தா வந்து நீச்சல் பழகுறப்ப பார்த்திங்கன்னா இடுப்பில் வந்து கயிறு கட்டி விடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இல்லைன்னா டயர்ரு இருக்கும் அந்த டயர்ல என்னை கட்டிவிட்டு அந்தமாதிரி நீச்சல் அடிக்க அந்தமாதிரியெல்லாம் வந்து நீச்சல் அடிக்க கத்துக்கொடுத்தாங்க அப்படிதான் நீந்துவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரிய பெரிய பாறைகள்லாம் வந்து இருக்கும் அங்க அந்த பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பாசியெல்லாம் வந்து படந்திருக்குறதுங்காட்டி நான் அதில் போய் ஏறி நின்றாக்கூட வழுக்கிட்டு நாம் தண்ணிக்குள்ள போகிறமாரி மூழ்குறமாதிரில்லாம் சமயம்லாம் இருக்கும் அப்புறம் வந்து அந்த இடத்துல நீச்சல்லாம் அடிக்கும்போது எந்த இடம் ஆழமாக இருக்குதுன்னு தெரியாது நம்ம ஆழமாக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டோம்ன்னால் அங்கே நீரோட்டம்லாம் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லா இழுத்துட்டு போய்டும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு நீச்சலும் அப்போதான் பழகிட்டிருப்போம் அந்த அளவுக்கு நீச்சலும் தெரியாது அதனால் வந்து நீச்சல் அடிக்கும்போது வந்து பாதுகாப்பாக அடிக்கணும்